மேம் மேம் என்னோடய டிகிரி சர்ட்விகேட்டில் என் பேரு மாறி இருக்குது மேம் நான் வந்து டூ தொளசண்ட் ஃபோர்ட்டின் டூ ஃபிஃப்ட்டின் பேச்

இல்லை மேம் இவ்ளவு நாள் நான் வேலைக்கு போகலை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வீட்டில் இருந்தேன் இப்போ தான் ஒரு வேலை கிடச்சிருக்கு அதில் போய் பார்த்தா என் டிகிரி சர்ட் மிச்ச எல்லா சர்ட்விகேட்லியும் கரெக்ட்டாக இருக்குது டிகிரி சர்ட்விகேட்டில் மட்டும் ரவி குமார்னு இருக்குது ரவிகிரனுக்கு ரவிகுமார்னு இருக்குது அது மட்டும் மாற்றணும் மேம்

மேம் அது ஒரு டூ மேம் அப்பிடிங்களா இல்லை எனக்கொரு கம்பெனில் வேலை கிடச்சிருக்கு ஆமாம் மேம் ஒரு கம்பெனியில வேலை கிடச்சிருக்கு அது டூ வீக்ஸில் வந்து ஜாய்ன் பண்ண சொன்னாங்க இந்த நேரம் பார்த்து டிகிரி சர்ட்டிவிகேட்டில் பேரு மாறி இருக்குது மேம் இப்போ தான் மேம் அது ரியலைஸே பண்ணிணேன் இத்தனை நாள் ரியலைஸ் பண்ணவே இல்லை

சரிங்க மேம் சரிங்க மேம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் மேம்

ஆமாம் மேம் என் பேர் ரவி ஓகே மேம் ஆ ஓகே மேம்